ஸ்கூல் டேஸ்சில் எங்களுக்கு லைப்ரரி ஹவர்னு ஒரு ஹவர் இருக்கும் அந்த ஹவரில் இங்கிலீஸ் அண்ட் தமிழ் ரெண்டு நியூஸ் பேப்பரும் கொடுப்பாங்க ஸோ அந்த நியூஸ் பேப்பரில் படித்து அதில் ஏதோ ஒரு கன்டெண்ட் எழுதி அவங் நான் அந்த ஹவரு முடிகிறக்குள்ளார எங்கள் சாரு கிட்டே வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ அப்படிதான் எங்களுடைய நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்தமாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தது இங்கிலீஸ் பேப்பரில் வர்றக்கூடிய பஸில்ஸ் தமிழ் பேப்பரில் வர்றக்கூடிய ஹெட் லைன்ஸ் ஸோ அந்த ரெண்டுமே வந்து பார்க்க ஆரம்பித்தேன் இது ரெண்டும் பார்க்க பார்க்கதான் அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்ட்டு ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சினிமா ரொம்ப பிடிக்குங்கிறனால சினிமா ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நிறைய படிக்க ஆரம்பித்தோம் ஸோ ஹெட் லைன்ஸ் படிச்சுக்கிட்டு அடுத்தது சினிமா பார்ப்போம் அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ் காலம் படிப்போம் ஸோ அதுக்கப்புறந்தான் ஹெட் லைன்ஸ் என்ன சொல்கிறாங்க உள்ளே கன்டெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆகிட்ச்சு ஸோ நாளடைவில் நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ஃபுல்லாக இருந்துச்சு மீ மீடியா வந்தக்க அப்புறம் மீடியாலேயும் நியூஸ் பார்ப்போம் பட் நியூஸ் பேப்பரில் இருக்கிற கன்டெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப மைண்ட்டில் நிற்கும் ஸோ நியூஸ் பேப்பர் படிக்க படிக்க எங்களுக்கு வந்து வாசிக்கிற பழக்கம் ரொம்ப ஈஸியாக ஆகிருச்சு அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியெண்ட்டாக இருந்துச்சி எந்த ஒரு விஷயம் படிக்கிறதாக இருந்தாலும் அதைப் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி எங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கனா சினிமா அண்ட் ஸ்போர்ட்ஸ் காலம் ஸோ இந்த ரெண்டையும் வந்து நல்லா எளாப்ரேட்டாக கொடுத்துருப்பாங்க நியூஸ் பேப்பர்ஸ்சில் ஸோ அதை வந்து தேடித்தேடி படிப்போம் அதேமாதிரி விளம்பரங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே வந்து பார்ப்போம் அதில்தான் வந்து நிறையா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஷாப்ஸ்ஸு ப்ராடக்ட்ஸு இதெல்லாமே வந்து நமக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் வாண்டெட் காலம் இருக்குது வேலை தேடும்போது அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு